விவசாயத்துக்கு வந்து தண்ணிகள் வந்து எங்களுக்கு வந்து பக்கத்து ஊரிலேயே நிறைய தண்ணி வசதிகள் வந்து காவேரி ஆறு கருப்புக்கோட்டை அது மாதிரி நிறைய குளங்கள் வந்து அதிகமாக இருக்கறனால் நாங்கள் வந்து அங்கேயிருந்து தண்ணி வந்து இழுத்து எடுத்துக்குறோம் அதே மாரி வந்து நல்லா நான் அங்கே வந்து நல்லா பயிர் விளையிறதுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டிலே போர் போட்டிருக்கோம் ப அதே மாரி வயலில் வந்து நிறைய போர் வந்து போட்டு இழுத்துக்குவோம் அதனால தண்ணி வசதி வந்து எங்களுக்கு வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது விவசாயத்துக்கு விவசாயம் வந்து எந்த பாதிப்பும் அடையாதப்படி நல்லா நாங்கள் வந்து தண்ணி விட்றதோ எவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்றதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து தெரியும் அதனால வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து நாங்கள் தண்ணி விட்டு நல்லா பாய்ச்சி அந்த பயிர்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படாதப்படி நாங்கள் வந்து நல்லா தண்ணி விட்டு விவசாயம் பண்ணுறோம் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி வசதி வந்து அதிகமாக இருக்கறதுனால் நாங்கள் வந்து அதிக தண்ணி அளவு கரெக்டாக தண்ணி அளவு மட்டும் விட்டு நாங்கள் வந்து பாசனம் இது பயிர்கள் வந்து விளையிறோம் ரொம்பவும் தண்ணி விட்டாலும் அந்த பயிர்கள் வந்து ரொம்ப அழுகி போயிடும் அதுக்காக வந்து நாங்கள் வந்து கரெக்டாக வந்து தண்ணி வந்து விட்டுக்குறோம் அது மாதிரி விவசாயம் வந்து எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாது அந்த பயிர்கள் வந்து நெல் பயிர்கள் அது மாதிரி நிறைய பயிர்கள் வந்து விளைக்கிறதுனால் அதுக்கு வந்து இது இந்த செடிக்கு வந்து இதுக்கு இது கரெக்டான பயிருக்கு வந்து இவ்வளோ தான் தண்ணி விடுணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து தெரியும் அதனால வந்து இது மாதிரி தண்ணி வந்து நாங்கள் வந்து விட்டுக்குறோம் அதே மாதிரி நிறைய பாசனங்கள் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்குறோம் அப்பறம் நீர் வந்து அதிகமாக தேவைப்படும் ஒரு ஒரு செடிக்கும் வந்து அதிகமாக வந்து நீர் தேவைப்படும் அதனால அதிகமாக வந்து தண்ணி விடுறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து போர் வச்சிருக்கோம் போர் மூலமாக இழுத்துக்குவோம் அப்படி தண்ணி பற்றல அப்படின்னா நாங்கள் வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்குவோம் அதனால இங்கே வந்து நீர் பாசனம் வந்து அதிகமாக இருக்குது